எதிர்காலத்தில் வந்து தமிழ்மொழி எப்படி பாதுக்காக்கப்படணுன்னு கேட்குறீங்க ஆனால் அது வந்து பள்ளிக்கூடத்துல ஆரம்மிச்சி பத்திரிக்கை எழுத ஆரம்பிக்கிறதுலேருந்து நூலகங்கள் வரைக்கும் எல்லாத்துலையும் வந்து தமிழ்மொழி வந்து முதலிடத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னால் வந்து இங்கிலீஷ் எவ்வளோ தான் படிச்சாலும் நமக்கு வந்து தாய்மொழி அவசியம் அதேமாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து மன்னர்கள் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழிக்கு கல்வெட்டு சிற்பம் இந்தமாதிரிலேருந்து நம்ம அங்கேருந்து மொழிபெயர்த்து எல்லாம் புக்கா போட்டு நம்மள்லாம் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இப்படியே நம்ம காலத்தோட விட்டுட்டு எல்லாமே இங்கிலீஷ்லேயே எல்லாம் படிச்சுட்டு ஹிந்தி இந்தமாதிரியே போயிட்டுருக்குது ஆனால் வந்து தமிழ்மொழி வந்து எப்போது கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து ஒரு புக்கு வடிவிலையோ ஆன்லைன்லேயோ ஆட்ரு போட்டால் கூட நமக்கு புக்கு எப்போயும் கிடைக்கிற மாதிரி நம்ம செயல்படுத்தணும் தமிழ்மொழி வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தமிழ்லேயும் பேசணும் இங்கிலீஷில் மட்டுமே பேசணும்னு சொல்லி குழந்தைகள கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் வந்து தமிழில் வந்து சில பேர்த்துக்கு படிக்கவும் இப்போ இருக்க பள்ளிக்கூடத்துலலாம் வந்து தமிழில் வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கவே தெரியமாட்டேங்கிது எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷில் தான் இருக்குது ஆனால் பாத்திங்கனா தமிழ் வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா எழுத்து கூட்டி படிக்கச் சொல்லி நல்லா எழுத சொல்லி பழக்கம் கொடுக்கணும் தமிழ்மொழி வந்து எப்போயுமே வந்து முதல் இடத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம்